நான் இப்பொழுது கு சிறிது நேரம் வண்டி ஓட்டும்போது ஏதுவும் தெரியாது இதுவே நாம் மிக தூரம் பயணம் செய்யும் பொழுது அது மிகவும் கடுமையாக இருக்கும் முதுகு வலி மற்றும் பின் மண்டை வலி அதுபோன்ற வலிகள் ஏற்படும் அதனால் நம்ப பைக்கை நம்ப ஏற்றவாறு வாங்க வேண்டும் நமக்கு ஏற்றவாறு வாங்க வேண்டும் பைக்கில் புஷ்ஷன் சீட்டுடன் வாங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ப பைக்கை மெயின்டைன்ஸ்சாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆயில் மற்றும் அதை மாற்றி கொண்டாள் பைக் சுமுத்தாக செல்லும் நம் செல்லவேண்டிய செல்லும் போது நம் பைக்கில் வாட்டர் மற்றும் ஃபர்ஸ்ட் எயிட் கிட்ஸ் போன்றவற்றை நம் வைத்திருக்க வேண்டும் நம் தூரம் சென்ற போது நமக்கு வலி ஏற்படும் அப்பொழுது எல்லாம் வண்டி நிறுத்தி விட்டு வண்டி நிறுத்தி விட்டு ஒரு சிறிது நேரம் கீழே இறங்கி நம் வலி போன்ற போன்ற பிறகு நம் பைக்கை எடுத்து பயணத்தை தொடர்வோம் அதுமட்டும் இல்லாமல் பைக்கில் மிக வேகமாகவும் செல்ல கூடாது நம் ஒரு நடுத்தரமான வேகத்தை பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தினால் தான் நம்ப மிக தூரமாக செல்லும் போது ஏதாவது ஒரு பிரேக் அடிக்க முடியும் அது மட்டும் இல்லா அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியும் இவ்வாறு செய்தால் நமக்கு நம்மை நன்மையாக இருக்கும் நீண்ட பயணத்தின் போது நமக்கு மிகவும் வலி ஏற்படலாம்

நம்ப போயிவிட்டு வந்த பிறகு நம்பள் டாக்டர் கன்சல்ட் போய் போய் சென்று நமது எலும்புகள் கரெக்டாக உள்ளதா என்று எலும்புகள் தேய்மானம் ஏற்படலாம் டாக்டர் இடம் சென்று கேட்டுகொள்வது மிகவும் நன்று